எனக்கு நண்பர்கள் அப்படின் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யாரும் ஒன்றும் அவ்வளோ பெருசாக அந்தமாதிரி வெளியே கூட்டு போயிவிட்டு ஷோ சினிமா பார்க் பீச் அப்படின் சுற்றுற மாதிரியான எந்த ஒரு நண்பர்களும் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க அதனால் நான் அதிகமாக சில நேரம் செலவிடுறது அப்படின் சொல்லி என்னோட ஃப்ரீ டைம்மில் நான் செலவு பண்ணுற நேரங்கள் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலிஸ்ஸோட தான் இருக்கும் குடும்பத்தோட தான் குடும்பத்தோட அப்படிங்கம்போது குடும்பத்தோட அப்படின்னாலும் ஒன்றும் பெருசாக வெளியே அந்தமாதிரி அந்தமாதிரி எதுவும் பெருசாக வெளியிற்ற போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத தாண்டி சின்ன சின்னதாக கோயிலுக்கு போயிவிட்டு வரது ஸோ இ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க கோயிலுக்கு போயிவிட்டு வரது அப்படின்னா சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா அப்படின் சொல்லி எல்லா எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து தனி தனியா ஒரு வேன் வேன் எடுத்து ஸோ அந்த வேனில் போய் ஒரு கோ ஒரு கோயில் அந்தமாதிரி கோயிலுக்கு போய் அங்கே போய் நம்ம என்ன நினக்கிறமோ அதெலாம் வேண்டிக்கிட்டு அது ஸோ அதெலாம் ஃபேமிலியோ ஃபேமிலிஸ்ஸோட அப்படி ஜாலியாக ஒரு ட்ரிப் மாரி போயிவிட்டு வரது உண்டு ஃப் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போறதை தாண்டி ஃபேமிலிஸ்ஸோட போனால் அது ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட கிடைக்கிற சுகத்தை தாண்டி ஃபேமிலிஸ்ஸோட போகறது சு சுகம் வந்து வேறைங்க ஏன் அப்படின்னா நண்பர்களை புரிஞ்சிக்க ஆயிரம் ஆயிரம் இடத்துல ஆயிரம் வழிகள்ருக்கு ஆனால் குடும்பத்தை புரிஞ்சிக்க அந்த மாரியான சில விஷய அதாவது சில நேரங்களில் மட்டும்தான் முடியும் அந் அந்த மாரியான நேரங்கள் அப்படி ஒரு பொக்கிஷமான நேரமாக இருக்கும் அப்படின் சொல்லி நினைக்கம்போது சந்தோஷமாக இருக்கு